எங்கள் மாவட்டத்தில் வந்து நாமக்கல் ஆஞ்சனேயர்னாவே ஒரு சிறப்பு தான் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சனிக்கிழம சனிக்கிழம நல்ல விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் முதல்ல வர ஞாயிற்றுகெழம ஆஞ்சினேயருக்கு நல்ல விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி மாரியம்மன் நாமக்கலில் மாரியம்மன் பலப்பற்றை மாரியம்மன் அதுக்குமே வந்து இந்த சித்திரை மாசம்னா அதுக்கு திருவிழாக்கு போடுவாங்க நல்ல ஒரு எட்டு நாளும் நல்ல விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கொல்லிமலை கொல்லிமலைல மாசி பெரியண்ணன் சாமி இருக்கும் அந்த மாசி பெரியம்மன் சாமினாவே எல்லோருமே இந்த குடிக்கிறவைங்க எல்லோருமே அங்க போயிட்டு நான் இனிமே வந்து குடிக்க மாட்டேன் அப்படின் சொல்லி சாமியை வேண்டி கயிறு கட்டிகிட்டு வருவாங்க சுற்றுலாத்தலங்களும் நிறையா இருக்குது கலாச்சார நிறையா நம்ப மரபுகள் மூலிமா இந்த கலாச்சாரத்தெல்லாம் அவங்க பின்பற்றிகிட்டு வராங்க அது சித்திரை மாதம் வந்துட்டாவே திருவிழாக்கெலாம் நல்லா போட்டு நல்லா ஜாலியாக நல்லாயிருக்கும்